அஞ்சு பன்னண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ரெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சு ஒன்று மூனு ரெண்டாயிரத்தி பதினாறு நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு